ஹலோ சசி தையலகமாங்க மேடம் எனக்கொரு ப்ளவுஸும் ஒரு பட் சுடிதாரும் தைச்சு தரணும் சுடிதாருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறிங்கங்க மேடம் ஆ அப்படிங்களா இது பிளவுஸுக்குங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ஆ சரி ஆ சரிங்க மேடம் மேடம் எனக்கு வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஃபங்ஷன் தாங்க மேடம் அதனால வந்து எனக்கு ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணணும் அதிகமாவெலாம் ஆரி ஒர்க் பண்ண வேணாம் சும்மா நான் ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போகிறேன் அதனால் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச்சில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணித்தருவீங்களா அப்படிங்களா கொஞ்சம் குறைச்சி ஏதாவது இது பண்ணி கொடுங்களேன் ஏன்னால் இன்னொருத்தவங்கள் சொல்லி அவங்க மூலிமா தான் நான் உங்களை வந்து ம் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் இப்போ வந்து நாங்கள் லைனிங் நாங்களே வாங்கிக் கொடுத்தா அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க மேடம் ம் அப்படிங்களாங்க மேடம் இப்போ என்னோட ஸாரீ கலர் வந்து ம் சொல்லுங்க மேடம் ம் அப்படியா சரிங்க மேடம் இல்லை எனக்கு இப்போ ரெண்டு நாளில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகணுங்க மேடம் அதனால ஒரு சின்ன இதுதான் ஒரு பிளவுஸும் ஒரு சுடிதார் மட்டும் தைச்சிக்கலான்னு பார்த்தேன் சுடிதார் வந்து எனக்கு ச சிம்பிளாக தாங்க மேடம் அது இப்போ நீங்கள் நானூறுபாங்றிங்க ஒரு மூ அட்லீஸ்ட் ஒரு முன்னுாற்றம்பது ரூபா அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னால் கூட பர பரவாயில்ல

ஆ மேடம் இப்போ என்னோடய ஸேரீ கலர் வந்து பிங்க்குங்க மேடம் வாடாமல்லி கலர் மாதிரி இருக்கும் இப்போ அந்த வாடாமல்லி கலருக்கு தகுந்த மாதிரி மணி வச்சு கொடுத்து ஒரு மூவாயிரம் ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூணாயிரம் ரூபாய்குள்ளார எனக்கு தைச்சு கொடுத்திங்கன்னா கூட போதுங்க மேடம்

ஆ சரிங்க மேடம் ஆ சரி ஆ சரிங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ம் வச்சுட்றேன்